காலையில் அஞ்சரை மணிக்குலாம் கொல்லைக்கு கிளம்பிருவேன் அங்கே கிளம்பி பேய்விட்டு இங்கேருந்து போகறதுக்கு ஒரு கால்மண் நேரம் ஆயிடும் போய் வாய்க்காலை சுத்தம் பண்ணி வைக்கிறது அந்த வரப்புகள் ஓரத்தில் உள்ள புல்லுங்களை சுத்தம் பண்ணுறது செஞ்சிட்டுருப்பேன் ஆட்கள் வேலைக்கு வந்தாங்கன்னா எத்தனை பேர் வந்துருக்காங்கன்ற கணக்கு எடுத்துக்குவேன் அதை முடிச்சிவிட்டு ஒ எட்டு எட்ரைக்குலாம் வீட்டுக்கு வந்துருவேன் ரெண்டுமண் நேரம் ரெண்ட்ரை மண் நேரம் கொல்லைக்கு போனோன்னா அவ்ளோ தான் செலவாகும் இப்படி காலையிலயே போகறதுனால நல்ல காற்ற சுவாசிச்ச மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் நடந்து வந்த மாதிரியும் இருக்கும் வெளி ஆளுங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வந்துருவேன் அந்த மாதிரி அது ஒரு நல்லது தானே சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுது அதிகாலை வெயில் நம்ம மேலே படுது அதுவும் ஒரு நன்மை தான் நம்மளே கொல்லையில் இறங்கி கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு அதுலேந்து வரதுல இதுலந்து நம்ம சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி அதிக உரம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால நமக்கும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுது நம்ம செஞ்சி சாப்பிடுறதுனால நம்ம விளைவிச்ச பொருள் நம்ம சாப்பிட்றோன்ற ஒரு நிம்மதி கிடைக்குது அதுவே எனக்கு வரும் மனசுக்கேற்ற ஒரு அகி ஆரோக்கியம் தானே